கலைன்னாலே அது ஒரு தனித்திறம இப்போ இருக்கிற காலத்துலெலாம் கலைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது முன்னே இருக்கிறப்பலாம் கோவில் ம மற்ற இடத்துலலாம் ரொம்ப அதிகமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க அது மூலியமாக தான் ஓ இப்படிலாம் ஒன்று இருக்குது இந்த மாதிரிலாம் பழைய காலத்தில் இருந்துருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிறதுல நம்மளுக்கு தெரியல இப்போ பழையக்காலத்து கோவில்ல போய் பார்த்தாதான் ஓ இந்தமாதிரிலாம் கலை வடிவங்களெலாம் இருக்குது கலைஞரெல்லாம் இந்தமாதிரியும் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்கிறப்பலாம் யாருமே அப்படிலாம் வரையிறதில்ல அது நம்மளுக்கே தெரியும் கலை வந்து இப்போ வந்து ஆன்லைனில் வந்து அதுக்குனே ஒரு தனி பட்ஜெட்டு அந்தமாதிரிலாம் இருக்குது அந்தமாதிரி அவங்க வந்து விற்றுக்கலாம் ஏன்னால் கலைங்கிறது இப்போ இருக்கற காலத்து காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் தான் காலப்போக்கில் அப்படி மாறிக்கிட்டே இருக்குது முன்னெல்லாம் கலைன்னாலே அது ஒரு தனித்திறமையா பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற மக்களெலாம் அது இருக்குதா இல்லையானே ஒரு ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு முற்காலத்துலெலாம் இந்த கோவில் இந்த ரோட் சைடுல இருக்கிற ஏரியாஸு பிரிட்ஜு அந்தமாதிரி இடத்துல நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிறது இடத்துலலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது எதுக்கெடுத்தாலும் பெயிண்ட்டிங்கு சும்மா பெயிண்ட் அடித்து நார்மல் பெயிண்ட் அடிச்சுவிட்டு போயிடுறாங்க ஆனால் முன்னே இருக்கிற காலகட்டத்துலெலாம் எந்த ஒரு ஏரியா இருந்தாலும் இந்த ஹை ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்லலாம் பாரதியார் இந்தமாதிரி நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போலாம் அதுக்குன்னு தனியாக மரியாதை இருந்துச்சு இப்போ காலகட்டத்தில் அது ரொம்ப குறஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்குனே ஆன்லைன்னு அந்தமாதிரில அதெல்லாம் விற்றுட்றாங்க இப்போது ஒருத்தவங்க வரைஞ்சுருந்தாங்கன்னா அது தப்பாக இருந்தாலும் கலைன்னா அது தனி திறம இருக்குது மாற்றிக்கூட வரையலாம் அதனால் அது வந்து காலகட்டத்தில் ரொம்ப பெரிய நிலமையில இருக்குதுன்னு நினைக்கிறேன்